நாங்கள் டெய்லியும் என்ன சாப்பிடுவோன்னா சாப்பாடு குழம்பு ரசம் அந்த மாதிரிதான் சாப்பிடுவோம் இட்லி தோசை அந்தமாதிரி எங்கள் வீட்டில் செய்வதே வந்து ரொம்ப ரேர்தான் டெய்லியும் என்னென்னால் காலைல சாப்பாடு செய்வாங்க சாம்பார் செய்வாங்க எப்போயோ ஒரு வாட்டி பொரியல் செய்வாங்க யாரோ சொந்தக்காரவங்க வந்தாங்கன்னால் ரசம் செய்வாங்க அவ்வளோதான் ஆனால் டெய்லியும் சாம்பாருதான் காலைல இட்லி மதியம் சாப்பாடு நைட்டு வந்து திரும்பியும் தோசை அந்த மாரிலாம் செய்ய மாட்டாங்க சாப்பாடு இப்போ காலைல சமைச்சாங்கன்னா அது அவ்வளோதான் சாம்பார் மூணு வேளைக்கும் அப்படியே இருக்கும் ஏதாவது ஒரு திருவிழா அந்த மாதிரின்னா தான் நல்லா செய்வாங்க எதுவும் வீட்டில் ஃபங்க்ஷனு அந்த மாதிரின்னா வா வாரத்தில் ஒரு நாள் கறி எடுப்பாங்க ஆனால் என்ன வீட்டில் வந்து நிறைய கீரை இருக்கும் காய்கறி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறனால வந்து கொஞ்சம் சத்துள்ள உணவாகதான் நாங்கள் சமச்சு சாப்பிடுவோம் வெளியில் மோஸ்ட்லி கா வெங்காயம் தக்காளி அந்த மாதிரிதான் வந்து கடையில் வாங்குவோம் ஆனால் வந்து சாம்பாருக்கு தேவையான காயெலாம் வந்து வீட்டை சுற்றி தோட்டம் இருக்குது தோட்டத்தில் வந்து கிடைக்கும் அதனாலே அது ஹெல்த்தி ஃபுட்டுதான் அரிசி வந்து அரிசி தரமாக கிடக்கிதுன்னா கொல்லை இருக்குது வயக்காடு வயக்காட்டில் நெல் போடுவோம் அந்த வந்து ரொம்ப வந்து நம்பளே விளைவிக்கிறதால அது வந்து நல்லாதான் இருக்கும் பை அரிசியெலாம் நாங்கள் வாங்க மாட்டோம் வீட்டுக்கு தேவையான காய் அரிசி எல்லாமே வந்து நிலத்துல இருக்கிறனால அது தரமாகதான் இருக்கும்